நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் தேர்தலை பேஸிக்காக வச்சு தேர்தல் வந்துடுச்சு அப்படின்னாவே ரோடு போடுவாங்க பைப்பில் தண்ணி வரும் தெருவில் லைட் எரியும் எல்லாமே நடக்கும் அந்த டைமில் கரண்ட் கட்டே இருக்காது அது மாதிரிதான் அதேதான் நார்மல் லைஃப்லேயும் தேர்தல் அப்படின்னு ஒன்று கிட்ட நெருங்கும் போதுதான் பள்ளமாக உள்ள ரோடெல்லாம் நல்லா ஆகும் அதேமாதிரி பவர் கட் இல்லாமல் கரண்ட் கிடைக்கும் நமக்கு இது எல்லாமே அஸ் யூஷ்வல் நடக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக பண்ண மாட்டாங்க எதையுமே அதுக்கப்றம் போக போக தேர்தல் இன்னும் நெருங்குது அப்படிங்கும் போது பிரச்சாரம் பண்ண ஆரம்மிப்பாங்க வீடு வீடாக வந்து எங்களுக்கு ஓட்டுப் போடுங்கள் நாங்கள் அதை பண்ணுறோம் நாங்கள் இதை பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க இதே தான் போன எலெக்ஷன் அப்போவும் பேசியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் மறந்துவிட்டு எப்படி தான் அவ்வளோ தைரியமாக வந்து திரும்ப பேசுகிறாங்கனே தெரியாது எலெக்ஷன் ஓகே பிரச்சாரம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்ங்கிற பட்சத்தில் ஓட்டுப் போடலாம் அப்படின்ட்டு நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சா ஓட்டுப் போடுற மையத்தில் வந்து கட்சிக்காரங்க இருந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் மையத்தில் தான் இருக்க மாட்டோம் ஆனால் வரவழியில் எங்கே பார்த்தாலும் நாங்கள் தான் இப்போம் அப்படின்ங்கிற மாதிரி கட்சிக்காரங்க அங்கங்கே கூ கூட்டம் கூட்டமாக உட்காந்துக்கிட்டு அப்போ மக்களை கவனிக்கிறது இருக்கே தண்ணி கொடுக்குறது என்ன ஜூஸ் கொடுக்குறது என்ன மோர் கொடுக்குறது என்ன எல்லா வேலையும் பார்ப்பாங்க பற்றாததுக்கு பணம் கொடுப்பாங்க சைடில் அதலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இப்படிலாம் இருக்காங்க இப்படியும் மனுஷங்க இருக்காங்க சுயநலமாக அப்படின்ங்கிற மாதிரி தோணும் அதேமாதிரி தனியாக நம்ம எ நம்ம ஓட்டுப் போட போகவே முடியாது அதுவும் ஒரு பொண்ணாக தனியாக ஓட்டுப் போடுற இடத்துக்கு போகிறதுக்குள்ள அந்த ரோடில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பசங்க உட்காந்துக்கிட்டு அது வேணுமா இது வேணுமானு அது கேட்குறதே அவ்வளோ டார்ச்சராக இருக்கும் நமக்கு ஓட்டுப் போட்டுட்டு வந்ததுக்கப்றம் வின் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அதுக்கு போட்டு ஊரே ரகளை கட்டுற அளவுக்கு வெடி வெடிக்கிறது அந்த சவுண்டு அவ்வளோ டார்ச்சராக இருக்கும் அதல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது பிடிக்கவே இல்லை